ஹலோ ஓலா டிரைவருங்களா நாங்கள் இங்கே பக்கத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு போகணும் நாங்கள் இங்கே விநாயகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் இங்கேயிருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்க எத்தனை எந்த டைமில் இங்கே வருவீங்க ஒரு அரமணி நேரத்தில் வந்துடுவிங்களா ஏன்னா நாங்கள் பூஜைக்குள்ளே போகணும் அப்படியா ஓகே நீங்கள் வந்து இப்போது வர்றதுக்கு ரிட்டர்ன் சார்ஜ்ஜு இருக்கா அப்போது ஓகே ஓகே அப்போது அரமணி நேரத்தில் வந்துடுறிங்களா சரி ஓகே வாங்க